ஒரு லட்சத்து நாப்பத்து ரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்து ஒன்று அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு இருபத்தி அஞ்சாயிரத்து எரநூற்றி முப்பத்து ஆறு ஆயிரத்து நாலு தொண்ணூற்றி அஞ்சு